இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு நாலு அஞ்சு ரெண்டாயரத்தி இருவத்தி நாலு பன்னெண்டு ஆறு ரெண்டாயரத்தி இருவத்தி நாலு